ஆ குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் அமுதா சூப்பர் மார்க்கெட்லருந்து தான் பேசுகிறோம் சொல்லுங்கள் மேம் ஆ டோர் டெலிவரி பண்ணுவோம் மேம் எனி ஃபுரூட்ஸ் வகைகள்லாம் இருக்கு என்ன வகை மேம் வேணும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம் எல்லாம் அமௌண்ட்டுமே பண்ணலாம் மேம் எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் நாங்கள் வீட்டிலயே வந்து டோர் டெலிவரி பண்ணிருவோம் என்ன ஃபுரூட்ஸ் வேணும் பார்த்து சொல்லுங்கள் ஆ உங்களோட அட்ரஸ் கொஞ்சம் இமெயில் பண்ணிவிட்றீங்களா மேம் ஆ டோர் டெலிவரிலாம் ஃபிரியாகதான் மேம் பண்ணுவோம் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் உங்களோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் ஃபார்வேட் பண்ணி விடுங்க மேம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் டூ தௌசண்ட்கிட்ட வருது மேம் ஆமாம் மேம் ஃப்ரி டெலிவரிதான் மேம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் மேம் நம்பர் ஃபோர் குறுக்கு சந்து எழுபத்தி அம்மன் கோவில் சிவகங்கையா ஓகே மேம் நாங்கள் வெளில வந்து கால் வீட்டுக்கு வெளியில் வந்து கால் பண்ணுறோம் வந்து பொருளை வாங்கிக்கோங்க மேம் ஆ ஓகே மேம் ஏதாவது வே பொருள் வேணும்ன்னா எங்களோட இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேம் நாங்கள் டோர் டெலிவரி வந்து பண்ணுறோம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்